மேம் ஹல் ஹலோ மேம் உங்கள் பெயரு என்ன மேம் ஆ ஓகே மேம் நைஸ் டூ மீட் யூ நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்ப்பார்ட்மெண்ட்டில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ம் உமென் என்னென்னு தெரியல மேம் ஏதோ ஸ்பெஷல் டிரெயின்லாம் விட்டுருக்காங்கள் போல மேம் பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருந்தாங்கள் கேட்டேன் அதுவா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஆக்சுவலாக செக் பண்ணி செக் பண்ணி அனுப்புகிறாங்க போல மேம் ஆக்சுவலாக ஒடிசா ஆக்சிடெண்ட் நடந்துது பார்த்தீங்களா டிரெயின் ஆக்சிடெண்ட்டு அதுலேருந்தே ஆ அதில் கொஞ்சம் அவரா இருக்காங்கள் மேம் அதுனால் கொஞ்சம் எந்த பிராப்ளமும் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க கிராஸிங் போட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புகிறதா சொல்லிருக்காங்கள் இடையில ஸ்பெஷல் டிரெயின்ஸ் வேறு இடையில விட்டுக்கிட்டு இருக்காங்களாம் ஏதோ அதான் தெரியல மேம் ஃபைவ் ஹவர்ஸாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் ஃபைவ் ஹவர்ஸில் போகிறது போக வேண்டியது சி செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஆகிரும் போல மேம் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும் போல மேம் ம் தெரியலயே மேம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னக்கா எப்படி போய் ஆ ஆமாம் மேம் டென்ஷனாக இல்லை மேம் இப்போ கொஞ்சம் நாளாக தான் இந்த மாதிரி சீக்கரம் சரியாகிரும் தான் சொல்லிருக்காங்கள் என்னென்னு தெரியல மேம் எனக்கு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்கள் அதை கொஞ்ச நாளா தான் இந்த மாரி சீக்கரம் சரியாயிரும் தான் சொல்லிருக்காங்க என்னான்னு தெரியில மேம் எனக்கு பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க அத வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட்டாக என்ன காரணம்னு ம் ஓகே மேம் நீங்கள் எந்த ஏரியா மேம் எங்கேருந்து வரீங்க நீங்கள் மதுரையிலேருந்துங்களா மதுரை தான் ம மதுரை தான் உங்கள் நேட்டிவ்வா மேலூர் பக்கத்துலேங்களா ஆ ஓகே மேம் ஓகே பார்ப்போம் மேம் எப்போ எடுக்குகிறாங்கன்னு பார்ப்போம் ம் ம் ம் ஓகே ம்